நாங்கள் ட்ரெஸ்ஸுலாம் எடுக்க தான் ஆன்லைனில் ட்ரெஸ் எடுக்கணும்ன்னா மீஷோ ஃப்ளிப்கார்ட் இதுமாதிரி தான் மிஸ் அமேசான் ஏ இதெல்லாம் நாங்கள் ஆர்டரு பண்ணுவோம் இதில் வந்து எந்த நிறுவனம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தர்றாங்க அப்படின்ட்டு குவாலிட்டியாக இருக்குதுன்ட்டு இது மூணுத்துலேயும் சர்ச் பண்ணிவிட்டு பார்ப்போம் இது எது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கோ எது ரேட் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு சேர ஏற்ற மாரி இருக்குது அப்படின்ட்டு கலர் எப்படி இருக்குது நம்மளுக்கு என்ன சைஸு அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன கலரு வேணும் அப்படி சொல்லிவிட்டு ஆப்ஷன் பா பார்த்துட்டு ஃபில்ட்டரு பண்ணி ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்துட்டு நம்ம இது கலர் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் கி கொடுத்து ஆர்டரு போட்டோம்ன்னா ஒரு வாரம் இப்டி நாலு நாள் எதில் வருது ஃப்ரீ டெலிவரியா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் எந்த அமேசானா ஃப்ளிப்கார்ட்டா அப்படின்ட்டு எதில் போய்ட்டு நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு வருதோ குவாலிட்டி தரமாக இருக்கோ அதை ஆர்டரு போட்டு அப்புறமா நாங்கள் வாய்ங்க்குவோம்